என் தோழிக்கு அவள் பிறந்தநாள் அன்று ஒரு கவிதை எழுதி கொடுத்துருந்தேன் அவளுக்கு அக்கவிதை அப்பரிசு மிகவும் பிடித்திருந்தது அக்கவிதை என்னவென்றால் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் அன்பின் பெயரால் நட்பாய் இணைந்தோம் குழந்தையின் நகலாய் இன்றும் உள்ளோம் மழலை சிரிப்பின் தூய்மையைப் போலே எத்தனை சண்டைகள் நடந்த போதிலும் என்னோடு இருப்பவள் நீ நங்கையின் செய்கையை நினைவில் கொண்டு அதை நாளும் நகையாடி மகிழ்பவள் நான் கோபத்தில் சில நேரம் கடிந்து கொள்வோம் பாசத்தால் பல நேரம் அணைத்துக் கொள்வோம் இனியதாய் தொடரட்டும் நம் இன்ப பயணம் என்னுடன் பிறவா உடன் பிறப்பே இந்த கவிதையை மிகவும் அழகாக தமிழ்நடை மாறாமல் எழுதி கொடுத்திருந்தேன் அக்கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது என்று அவள் கூறினாள் அக்கவிதையை இன்றும் அவள் மிகவும் பத்திரமாக வைத்திருக்கிறாள்